ஹலோ

ஹலோ நாங்கள் வெஜிடேபிள் டீலர் பேசுகிறோம் மேம் நீங்கள் உங்கள் ஃபார்மில் எந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டுருக்கீங்க ஆ உங்க ஓகே இல்லை நாங்கள் மார்கெட்டில் வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாம் அந்தமாரி ஹோல்சேல் எடுத்து சேல் பண்ணியிட்டுருக்கோங்க அதான் வந்துவிட்டு எங்களுக்கு இது வி இது வெண்டைக்காயும் தக்காளியும் வேணும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிலோ சேல்ஸ் ஆகுது மேம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லி வந்துவிட்டு அமிச்சிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எங்களுக்கு வந்துவிட்டு வீக்லி வந்து ஒரு த்ரி டைம்ஸ் தான் வந்து இங்கே வந்து சந்தை நாங்கள் போடுவோம் அதனால் வீக்லி த்ரி டைம்ஸ் வந்து வேணும் எங்களுக்கு ஓகேங்க ஓகே ஆ ஓகேங்க கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே ஓகே மேம் எங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது த தக்காளியும் வெண்டைக்காவும் வேணுங்க நீங்கள் அவரைக்கா சொன்னால் அது வந்துவிட்டு இருபது கிலோ இருந்தா போதும்ங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்க ஆ அதுவும் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஓர் எழுபத்தஞ்சி கிலோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆ அந்த மாதிரி வேணும் ஏன்னா வெங்காயம் இங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகுதுங்க அதனால் நீங்கள் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க பெரிய வெங்காயமே போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் நாங்கள் வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணிடோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க பெரிய வெங்காயம் வந்துவிட்டு ஒரு ஐம்பது கிலோ போட்டுக்கங்க ம் தக்காளி வந்துவிட்டு ஒரு இ ஐம்பது கிலோ போட்டுக்கங்க தக்காளியும் வெண்டக்காய் வந்து க கம்மியாக இருபத்தஞ்சி கிலோ போட்டுக்கங்க இல்லை இந்த சைடு வெண்டக்காய் அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க அப்புறோம் அது வேஸ்ட்டாக போயிரும் அதனால தாங்க பார்க்கறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தா நல்லதுங்க ஏன்னா இங்க ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்கறாங்க மேக்ஸிமம் சிட்டி சைட்னால் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா நல்லது நீங்கள் மார்கெட்டுக்கே வந்து அமிச்சிவிட்ருங்க நான் பார்த்துக்கறேன் நான் அங்கே தான் இருப்பேன் நான் வந்து இது இப்போ இது பில் போட்டு வாங்கிறேன் நீங்கள் பில்லு அமௌண்ட்டல்லாம் வந்துவிட்டு என்ன பண்ணி எப்படி சென்ட் பண்ணுவீங்க ஆ ஓகே நான் குவாண்டிட்டியும் வெஜிடேபிள்ஸும் வாட்ஸ்ஆப்பில் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் பில்லிங் அமௌண்ட்டு மட்டும் போட்டு அமிச்சி விட்டுறீங்ளா ஆ ஓகே வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானேங்க இருக்கும் அது எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல ஆ சரிங்க சரிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன் உங்கள்கிட்ட அதனால தான் கேட்டேன் சாம்புள் இல்லைங்க சாம்பு இங்கே வந்து சந்தை ரொம்ப அர்ஜென்ட்டுங்க அதனால தான் கேட்டேன் உங்களை விசாரிச்சு பார்த்ததுல உங்களுது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால தாங்க சாம்புள் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைம் இல்லைங்க அதனால தாங்க உங்களை கூப்பிடேன் ஆ சரி நீங்கள் பில்லிங் அமௌண்ட்டு மட்டும் எனக்கு வாட்ஸ்ஆப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ ஓகே ஆ தேங்க்ஸுங்க ஆ சரிங்க ஆ தேங்க்ஸ்